ஹலோ மேம் மேம் நாமக்கல் உமன்ஸ் ஸ்டேஷன்னா மேம் மேம் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து லீவ் லாங் லீவ் கிடக்கிது மேம் அதுக்காக நான் வந்து சென்னைக்கி போலான்ருக்கேன் மேம் என்னோட ஐடியா இல்லை வந்து இந்த ஊரில் வந்து திருட்டு சம்பவம்லா நடக்குது மேம் அதனால வந்து வீடு கொஞ்சம் சேஃப்டிக்காக வந்து உங்களுக்காக வந்து கால் பண்ணிணேன் மேம் ஆ ஓகே மேம் என் பேரு வந்து சந்தியா மேம் நான் வந்து டூஷனில் வந்து வில்லேஜில் வந்து இருக்கேன் மேம் வீட்டு அட்ரஸ் வந்து ஒன்று பை தொண்ணூற்று ஒன்போது மேம் மாரியம்மன் ஸ்ட்ரீட் இந்த ஆத்து வளப்புக்காலில் வந்து நான் வந்து என்னோடய வீ வீடு இருக்குது மேம் மேம் நயன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபை எயிட் டபிள் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஆ ஓகே மேம்